எங்கள் ஊரில் வந்து திமுக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி சுயேச்சிய கட்சி தேமுக மக்கள் நீதி மையம் அம் கட்சி அப்படி அரசியலில் வந்து நிறைய அரசியல் இருக்குது அவங்க வந்து அரசியலில் தெவிக்கிறதுக்காக வாக்குறுதிகள் வந்து நிறைய சலுகை செய்கிறோம் வீடு எடுத்துக்கொடுக்குறோம் வீடு இல்லாதவங்களுக்கு ரோடு கான்ட்ரேக்ட் போட்டுத்தரோம் குடிநீர் வசதி செஞ்சுத் தரோம் அப்படினு சொல்லிட்டு நிறையா அரசியல் வாக்குறுதி சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அரசியலில் வந்த பின்னாடி ஒருசில விஷயங்களெலாம் செய்கிறாங்க மற்றதெல்லாம் எதுவும் செய்கிறதில்ல தனிப்பட்ட முறையில் எங்களுக்காண்டி எந்தவொரு இதுவும் செஞ்சதில்ல எங்கள் ஊர் தலைவர் வந்து வடிவேலு அப்புறம் இந்தமாதிரி அரசியல் பேசும் போது ஒன்று வந்து செயல்படுறது ஒன்றா இருக்குது அரசியல் வந்து சுமார் தான்